ஆ சார் வணக்கம் ஆ ஓசூர் பக்கம் ஒரு வில்லேஜிலேர்ந்துதான் பேசுகிறன் மத்திகிரின்ற ஒரு வில்லேஜ்லேருந்து எங்கள் பொண்ணு இப்போ டென்த் பாஸ் பண்ணிட்டாங்க இப்போ ப்ளஸ் ஒன்னுக்கு சேர்த்தணும் நான் ஆ நான் கிருஷ்ணகிரி உங்கள் ஸ்கூலில் சேர்த்தலான்னு நல்லாயிருக்குதுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஆ அதனால் ஆ என்ன ஃபார்மாலிட்டீஸ்ஸு என்ன ஃபீஸு எப்போ கூப்பிட்டு வரணும் கொஞ்சம் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆ மண்டே கூப்பிட்டு வரேன் சரி ஓகே ஓகே கராத்தேயெல்லாம் இருக்கு கராத்தே குங்ஃபூ எல்லாம் இருக்கு ஓகே ஆ ஆ ஆ சரி சரி சரி ஓகே ஓஹோ நல்லா சுகாதாரமாக இருக்கு ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இப்போ ஃபீஸ் எப்படி ஃபஸ்ட்டே கட்டணுமா இல்லை மாசாமாசம் கொஞ்ச கொஞ்சம் பாதி அமௌன்ட் கட்டணும் ஓகே ஓகே ஓகே ஹாஸ்ட்டல் வசதி இருக்கா உங்கள் ஸ்கூலில் ஆ ஆ ஆ ஆ ஆ இப்போ இந்த வருஷம் ஏற்பாடு பண்ணமுடியுமா ஏதாவது அதுதான் ஏன்னா ரொம்ப தூரமாக இருந்து போகிறத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆ பண்ணிக்கலாம் ஆ ஆ சரி சரி மண்டே நான் ஒரு பதினோரு மணி இல்லை பத்தரை மணிக்குள்ளே வந்துருவோம் அது நேரில் பேசுவோம் ஓகே நன்றி நன்றி ம்